ஹலோ ஹலோ கேப் ட்ரைவரா நான் ராம் பேசுறேன் டிரைவர் அண்ணா நான் வந்துட்டு கொள்ளிடம் டேமுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போணும்ணா எவ்வளோண்ணா கேபுக்கு ஆ அப் அன் டௌன் தான் அண்ணா நான் திருச்சி அந்த சமயபுரம் கோவில்கிட்ட என்னை பிக்கப் பண்ணிக்கிங்க அண்ணா அதே இடத்துல தான் அண்ணா அமௌண்ட் எவ்வளோணா

ஆ பரவால்லைணா நீங்கள்தான் அழைச்சிட்டு ஃபேமிலியோட போய்விட்டு வரணும் நீங்களே அழைச்சிட்டு போய்விட்டு கொண்டாந்து என்னை சமயபுரம் கோவில்கிட்டயே விட்டுருங்க அண்ணா ஆமாம் அண்ணா ஓகே அண்ணா ஆ ஓகே அண்ணா எனக்கு சாட்டர்டே ஒரு எய்ட் ஒ கிளாக்கில் நீங்கள் இங்கே இருக்கிறா மாதிரி பாருங்கள் அண்ணா

ஓகே அண்ணா தேங்க் யூ அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா தேங்க்யூண்ணா